பொதுவாக எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மண் அதிகமாக எடுக்கிறாங்க அதுக்கு இயற்கை உரங்கள் அதிகமாக தேவைப்படுது எடுத்துக்கிறாங்க அது இல்லாமல் நிலத்தடி நீர் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்பறம் மரத்தெல்லாம் வெட்டுவாங்க இது மாதிரி அதிகமாக கொஞ்சம் யூஸ் பண்றனால கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் அதை பொறுத்துட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி தொழில் பண்றவங்க வந்து கரெக்டாக இந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பண்ண மாட்டோம் நிறையா எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி இயற்கை இயற்கை வளங்கள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல வேஸ்ட் பண்றனால் எதிர்காலத்தில் நமக்கு வந்து பிரச்சனை ஆகும் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனில் பார்க்காத மாதிரி ஆயிடும் அதனால அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுனு தான் நான் சொல்லுவேன் ஆல்ரெடி இதை பற்றி பிரச்சனை எல்லாம் எங்கள் ஊரில் நிறையா போயிட்டு இருந்துருக்குது இந்த மண் அள்ளுறது தண்ணி அதிகமாக எடுக்கிறது இல்லீகலாக எடுப்பாங்க இதை பற்றி வந்து எங்கள் ஊரில் நிறையா பிரச்சனை போயிருக்குது நாங்கள் வந்து இப்போல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணியிருக்கோம் போராட்டம் எல்லாம் நடத்தியிருக்கோம் இருந்தாலும் அவங்க வந்து கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாள் அமைதியாக இருந்தாங்க மறுபடியும் அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் தீர்க்கணும் தீர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இயற்கை வளங்களை வந்து வேஸ்ட் பண்றனால இந்த இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருன்னு சொல்லி ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தி அது மூலமாக வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு செய்தி கொடுக்கற மாதிரி ஒரு ஈவென்ட் நடந்தால் நல்லா இருக்கும்